இப்போ எங்கள் கிராம நகர பகுதியில் வந்து நிறைய லைப்ரரிலாம் இருக்குது நான்லாம் லைப்ரரிக்கு சின்னப் பையனாக இருக்கும் போது போய் படித்திருக்கேன் ஆனால் இப்போலாம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இல்லை ஆனால் இருந்தாலும் டீ கடையில் போய் பேப்பர்லாம் ஒரு எழுத்து விடாம படிச்சுட்டு இருப்போம் அது தினத்தந்தியோ மாலைமுரசோ காலைக்கதிரோ தினமலர் இந்த மாதிரி பேப்பர்லாம் படிப்போம் அதே டைமில் வீட்டில் வந்தேனா பைபிள் இருக்குது பைபிளில் வந்து முக்கியமான எல்லா இதுவுமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் ரெண்டு அதிகாரம் வந்து படிப்பேன் படிப்பேன் அதனால அதுதான் அதிகமாக வீட்டில் படிச்சுட்டு இருப்பேனே தவிர மற்ற வேறு எந்த ப ப புக்கெல்லாம் எதுவும் படிக்க மாட்டேன் பைபிள் தான் எனக்கு அதிகமாக படித்துக்கிட்டு இருப்பேன்